ம் ஆமாம் மேடம் சொல்லுங்கள் மேடம் உங்களுக்கு என்ன மாதிரியான அரிசி மேடம் தேவைப்படுது ஆ ஓகே மேடம் கொடுத்துட்லாம் மேடம் உங்களுக்கு எப்படி மேடம் டெய்லியும் வேணுமா இல்லை எப்படி மேடம் ஆ டோர் டெலிவரி கண்டிப்பாக பண்ணுவோம் மேடம் அஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸுக்கு இருக்கிற க வீடுகளுக்கு கடைகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து டோர் டெலிவரி பண்ணிக்கிட்டுருக்கோம் மேடம் ஆ தரமாக இருக்கும் மேடம் எங்கள்ட்ட இருக்கிற அரிசி எல்லாமே தரமான அரிசிதான் மேடம் நாங்கள் விலையும் கரெக்டான விலையில தான் வெச்சி விற்க விற்றுக்கிட்டுருக்கோம் மேடம்

ஓகே மேடம் அப்போ வந்து நீங்கள் ப்ரௌன் ரைஸ் பத்து கிலோ கேட்டுருக்கீங்க அதில் அந்த பத்து கிலோவோடய பிரைஸ் எவ்வளோன்னா ஆயரூபா மேடம் அது போக நீங்கள் ஜாஸ்மின் ரைஸ் பத்து கிலோ கேட்டுருக்கீங்க அதோட வெலை ஆயிரத்தி ஐந்நூறுபா மேடம் ம் மொத்தமாக ஆ மொத்தமாக ரெண்டாயிரத்தி ஐந்நூறுபா மேடம் அதுபோக உங்களுக்கு டெலிவரி பண்ணுற அந்த பையனுக்கு வந்து ஒரு அ ஐம்பதுரூபா மட்டும் கொடுக்கணும் மேடம் ஓகே டிஸ்கௌண்டு நாங்கள் வெலை க நா பொதுவாக எல்லா கடையிலே கம்பேர் பண்ணும்போது நான் கம்மியாக தான் மேடம் சொல்கிறோம் அதனால் உங்களுக்கு விலை வேணுமா ஒரு உங்களுக்கு டெலிவரி வேணுமா நான் ஃப்ரீயாக பண்ணித் தர்றேன் மேடம் அதுக்கு மேலே அரிசியில் வந்து கம்மி பண்ண முடியாது மேடம் நல்ல தரமான அரிசியை நாங்கள் விற்றுக்கிட்டுருக்கோம் ஆ ஆமாம் மேடம் ஓகே மேடம் உங்களுக்கு அரிசி வேறு எதுவும் அரிசி தேவைப்படுதா மேடம் ஓ ஓகே ஓகே மேடம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சரவணன்ங்கிற ஒரு டெலிவரி பையன் நம்பரு ஓ அனுப்பிவிட்றேன் அவர் தான் உங்களுக்கு வந்து டெய்லியும் அரிசி கொண்டு வந்து கொடுப்பாரு ஓகேவா மேடம் உங்களுக்கு வந்து உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இதானே மேடம் ஓகே மேடம் நான் இதை வந்து அனுப்புகிறேன் உங்கள்ட்ட அந்த டெலிவரி பாய் அப்படி எதுவும் அரிசி கொண்டு வர தாமதம் ஆகிடுச்சின்னா அந்த டெலிவரி பண்ணுற பையனுக்கு வந்து நீங்கள் அடித்து கேட்டுக்கோங்க மேடம் ஓகேவா மேடம் ஓகே ஓகே மேம் ஓ ஓகே ஓகே மேடம் நன்றி மேடம்